எங்கள் ஊரில் கிராமப்புற நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதில் வந்து பாட்டு டான்ஸ்யெலாம் போட்டு செம்மையாக ஆடுவாங்க அப்புறம் வந்து கிராமங்களில் மாவிளக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த கலாச்சாரம் வந்து அந்த மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதனால வந்து அது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க பதினைஞ்சி நாள் அந்த ஃபங்ஷன்ஸ் வந்து நடக்கும் சாங்ஸ்யெல்லாம் ப்ளே பண்ணிட்டு கடைசி நாள் வந்து சாங்கெல்லாம் ப்ளே பண்ணிட்டு சின்ன குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அதில் சுற்றி உக்காந்து நட எல்லாம் உக்காந்து என்ஜாய் பண்ணிட்ருப்பாங்க அவ்வளோதான்